சமைக்கத் தொடங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்குவேன் இப்போது ஒரு சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாம் வேக வச்சு எடுத்துடுங்க எண்ணெய் கடுகு கருவேப்பில மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்குவேன் அப்போ தான் அடுப்பு அடுப்பில் வச்சோடன டக்குன்னு நம்ம அந்த சமையல் வேலையை படக்குன்னு முடிக்க முடியும் இல்லைன்னா எல்லாம் கருகி போகிடும் அதனால எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிக்கிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும் மசாலாப் பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் காயெல்லாம் வெட்டி கிளீனாக கழுவி அலசி எடுத்து வச்சுக்கணும்